இப்போ அரசாங்கம் திட்டம் பார்த்தீட்டிங்ன்னா மத்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்ன்னா விவசாயிகளுக்குன்ட்டு மாதம் தோறும் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்ட்டு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆறாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நலிவுற்றோர்க்கான உதவி தொகை ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க ஊனமுற்றோர்க்கான உதவி தொகை ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க பிளஸ் பார்த்தீன்னா இப்போ விதவை பெண்கள் வே சின்ன வயசுலேயே வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கனா இப்போது இப்போது ஒன்று வந்து செஞ்சுருக்காங்க இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க வந்ததிலேருந்து பார்த்தீங்ன்னா மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயண திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து நாம் நான் கூட அதில் போகிறேன் வரேன் எல்லாம் செஞ்சுக்கிறேன் அது எனக்கும் கொஞ்சம் உதவியாகதா இருக்குது இப்போ பார்த்தீன்னா மகளிருக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாயினு சொல்லிகிட்டு ஒரு உரிமை தொகை திட்டம் கொண்டு வர போகிறாங்க அது இன்னும் ஃபைனல் பண்ணலை ஆனால் கொண்டு வர போகிறாங்க அதுவும் திட்டம் மூலமாக மக்கள் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாரா ஒரு குறிப்பிட்ட சார் பக்கம் மக்கள் கூட இது மூலமாக பயன் அடைவாங்க